நான் வந்து போன வாரம் ஆன்லைனில் வந்து ஒரு சோப்பு ஆடர் பண்ணிணேன் அது வந்து எதுக்காக போட்டிருந்துதுனா நல்ல ஸ்கின் ஒயிட்டாகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்துது ஆனால் கொஞ்சம் கலர் சேஞ்சிங் தெரிஞ்சுது போட்ட உடனே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருந்தது அதாவது முன்பை விட கொஞ்சம் ப்ரைட்டாகவும் தெரிஞ்சசுது ஃபேசு நல்லா இருந்தது